நான் செய்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் என்ன நினக்கிறேன் அப்படின்னா என்னோடய டென்த்து மார்க் நான் எடுத்ததுதான் என்னோடய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் நினக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு நானூறு மார்க்கு நானூறு தொட்டு நானூற்றி பத்து நானூற்றி ஒன்று நானூறு தொட்டுனும் எப்படியும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் எடுத்த மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானுற்றி அறுபது நானுற்றி அறுபது மார்க் எடுத்தேன் எனக்கு ரொம்பவே அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எப்பிடிறா நானூறை தொட்டால்தான் போதும் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்கள் டென்த் எக்ஸாம் எழுதுனப்போது மேக்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அதனால வந்து நானூறு தொட்டால் போதும் நானூறு கிட்ட வந்தால் போதும் அப்படின்தான் நினச்சேன் ஆனால் எனக்கே ஒரு ஷாக் கொடுக்குறா மாதிரி நானூத்தி அறுபது எடுத்திருந்தேன் நான் நினக்கிற மிகப்பெருமையாக என்ன நினக்கிறேன் நான் அப்படின்னா நான் டென்த் மார்க் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நினக்கிறேன் ஆனால் அதுலேயும் அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்துட்டேன் அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோசமாக இருந்துச்சு நூற்றுக்கு நூறு ஒரு மார்க் கூட அதில் குறையல அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து பிரைஸ்லாம் கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு எல்லாரும் எப்படி எப்படி ஒரு மார்க் கூட குறையாம எடுத்துருக்கே நூற்றுக்கு நூறு எடுத்துருக்கே நூற்றுக்கு நூறு எடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆனால் எனக்கு நானே அதை நினச்சு பார்க்கல நூற்றுக்கு நூறு நான் எடுப்பேன் ஒரு பாடத்தில் அப்படின்னு நானே நினச்சி பார்க்கல ஆனாலும் எடுத்துருந்தேன் அது ரொம்பவே எனக்கு பெருமையாக இருந்துச்சு அதல்லாம் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக நான் வந்து நினக்கிறேன்